பக்கத்தில் மருத்துவமனை இருக்குங்க எங்கூட்டுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் மருத்துவமனை இருக்குது சுகாதார மையம் இருக்குங்க அங்கே வந்து நர்ஸல்லாம் இருக்காங்க டாக்டரு இருக்காங்க போனோம்னு வச்சிக்கோங்க உடனே நர்ஸ் என்னங்க உடம்புக்கு என்னங்க அப்படின்பாங்க அந்த மாதிரி காலில் இடிச்சிருச்சுங்க புண்ணுங்க ஒடனே பார்க்கணுங்க சுகர் இருக்குங்க கொஞ்சம் பார்க்கணுனா உடனே சக்கரை செக்கு செக் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணி உடனே மருந்து டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்தரை கொடுத்து உடனே எல்லா ஏற்பாடு பண்ணுவாங்க அதே போல ஒரு லேடிஸு பிரசவத்துக்கு போதுங்க குழந்த பிறக்குது வசதி இருந்தால் பரவாயில்ல வசதி இல்லாதவங்க குழந்த பிறக்க போனாலே அவங் குழந்த பிறந்து நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருந்து அவங்க வண்டிலேயே கவர்மெண்ட்டில் வண்டி வச்சுருக்காங்க அந்த வண்டிலேயே மகப்பேறு வண்டியில் அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்தோனே இந்த பெட்டு அந்த குழந்தைக்கி இது கொசு கடிக்காமல் இருக்கறதுக்கு அதெல்லாம் கொடுத்து அதலாம் கொடுத்து அனுப்புகிறாங்க பெட்டு கிட்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அதே போல் சுகருக்கு சரிங்க மாத்தரை கேட்க போனால் மாத்தரை வீடு தேடி மாத்தரை வரும் வீடு தேடி வந்தாலும் நமக்கு எதா உடம்பு சரியில்லனா உடனே போனோம்னா உடனே டாக்டரு கரெட்டாக இருப்பாங்க காலைல இருப்பாங்க மத்தியானம் இருப்பாங்க சாயந்தரம் இருப்பாங்க இருந்து எல்லாத்துக்கும் மனதை வைக்காம டாக்டரு நல்ல வைத்தியம் பண்ணுவாங்க அதே போல நர்ஸும் மனசளிக்க மாட்டாங்க என்னங்க பண்ணுவது உட்காருங்க வயதில் பெரியவங்க உட்காருங்க ஏங்க நிக்கிறிங்க உட்காருங்க இருமாதிங்க வாயில் துணி வச்சு இருமுங்க எச்சில் பக்கத்தில் துப்பா தூர போய் துப்பிட்டு வாங்க கையெலாம் கழுவுங்க சுத்தமாக இருங்க அப்படி சொல்லுவாங்க மூக்கில் இதெல்லாம் கை வைக்காதிங்க இருமாதிங்க இருமுனிங்கனால் வாயில் துணி வச்சிட்டு இருமுங்க இருங்க நீங்கள் அமைதியாக இருங்க நான் உங்களை பார்க்க சொல்கிறன் அப்படின் சொல்லி ஒடனே ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க சுகர் செக் பண்ணுவாங்க என்னாங்க உங்களுக்கு பண்ணுதுங்க இந்தமாரி கைகால்லாம் வலிக்குதுங்க இந்த மாதிரி இருக்குதுங்க தலை சுற்றுதுங்க அப்படினா ஒடனே டாக்டரு வந்து ஊசி போட்டு மருந்து மாத்தரை கொடுத்து சரியாக போயிடும்மா இன்னிக்கி இந்த மாத்தரயை வச்சுங்க நாளைக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் போங்கமா தெம்பாக இருங்கமா சாப்ட சக்கரைலான் ரொம்ப போட்டு டீ குடிக்காதிங்க இனிப்பு ரொம்ப திங்காதிங்க சாப்பாடே மூணு வேளை சாப்பிடாதிங்க ஒரு கோதுமை ரொட்டி இந்த கேழ்வரகு இந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுங்க அந்த டாக்டருக்கு அறிவுரை சொல்லி டாக்டரு நல்லப்படியாக கவனிப்பாங்க நர்ஸு வந்து அடிக்கடி வீட்டுக்கே வருவாங்க மருந்து மாத்தரை உங்களுக்கு சுகரா சக்கரை இருக்கா பார்த்திங்களா பார்க்கணுங்க ஒடனே பார்ப்பாங்க ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க மருந்து மாத்தரைலாம் வீட்லே கொண்டாந்து இப்போ கொடுக்கற அளவுக்கு கூட இருக்குங்க இப்படியே எல்லாத்துக்கும் மாத்தரை தராங்க கொண்டாந்து மருந்து மாத்தரை எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க டாக்டரும் அடிக்கடி போய் மாத்தரை கொடுத்திங்களாப்பான் கேட்கறாங்க யாருக்கு கொண்டு கொடுத்திங்களா கொடுக்கலயா ஏன் கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கல அப்படின் கேட்கறாங்க கேட்கற அளவுக்கு இன்னிக்கி நாகரிகம் வளர்ந்துருக்குதுங்க